ஆ தினேஷ்வர்மனுங்களா ஆ இங்கே உங்களுக்கு பார்சல் வந்துருக்கு இப்போ இப்போ நீங்கள் எங்கே இருக்கிங்களா இப்போ வந்தால் வீட்டில் டெலிவரி பண்ண முடியுமா இப்போ எடுத்துக்கிறிங்களா எந்த ஏரியாவுங்க ஆ ஓகே ஓகேங்க இப்போ நான் அந்த நால்ரோடுகிட்ட நான் வந்துருட்டுங்களா இல்லை வீடு எந்த இடத்துலைங்க சிறுமூளைலைங்க ஹலோ கேட்குலிங்க சரி ஓகே ஓகேங்க நான் வந்துடுறேங்க இப்போ டூ மினிட்ஸில் வந்துடுறேங்க ஆ ஓகேங்க ஆ ஆ சொல்லுங்கள் ஆ கொரியர் கொரியர் வந்துருச்சுங்க என் கையில தான் இருக்கு ஆ அது தான் அதான் ஆ ஓகேங்க ம் சரி ஓகேங்க ஆ லைனில் வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் வந்துடுறேன் நீங்கள் நால்ரோட்ல எந்த இடத்துல நிற்கிறிங்க ம் சரி ஓகே வைங்க இங்கே இங்கே மேடூரில் தான் இருக்கேன் வந்துடுறேங்க த்யேட்டர்கிட்ட ஹலோ ப்ரோ தோ அந்த பேக்கரிகிட்ட தான் நிற்கிறேங்க வந்துவிட்டேன் ஆ ஓகே ஓகே வாங்க இங்கே ஆ பார்சல் வந்துருச்சுங்க ப்ரோ இப்போ நீங்கள் சயின் மட்டும் பண்ணிவிட்டிங்கன்னா வாங்கிட்டிங்கன்னா ஓகே

இங்கே மேலே

தேங்க்ஸ் ப்ரோ ஓகே தேங்க்ஸ் மழை ஆமாம் சென்டரில் இடையில இடையில மழைங்க ஓர் இடத்துல மழை இருக்கு இன்னொரு இடத்துல மழை இல்லை ம் சரி சரிங்க ஆ இட்ஸ் ஓகேங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ப்ரோ ஆ

தேங்க் யூ